அதாவது எங்கள் ஊரில் கிராமப்புறத்தில் வந்துவிட்டு பராமரிப்பு வசதிகள் கொஞ்சம் கம்மியாக செஞ்சிட்ருக்கிறாங்க ஆனால் பொதுக்கழிப்பிடம் வந்துவிட்டு ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கட்டுனதுனால் பராமரிப்பு இல்லாமல் பாழடைஞ்சு கிடக்குதுங்க அதை வந்து மறுபடியும் வந்து புதுப்பித்தல்லுங்கிற மாதிரி எந்த முயற்சியும் இல்லை அது செஞ்சால் நல்லது அது போக ஆஸ்பெட்டல் கவுர்மெண்ட் ஆஸ்பெட்டல் ஒன்று புதுசாக கட்டிருக்கிறாங்க அது அதில் வந்து குறிப்பிட்ட அத்தியாவசியமான பெண்களுக்கு அத்தியாவசியமான பிரசவ அது அதுக்கு தேவையான உபகரணங்களை வெச்சுட்டு இங்கே சுத்துப்பட்டு பதினெட்டு கிராமத்தில் இருந்தும் இங்கே வந்து பாக்கறதுக்காக வர்றாங்க ஒன்று இங்கே இருந்து அன்னூர் போகணும் இல்லைன்னா மேட்டுப்பாளையம் போகணும் லாங்காக இருக்குது இந்த இடத்துல இருக்கிற ஆஸ்பெட்டலுக்கு அத்தனை வசதிகளையும் வந்துவிட்டு ஏற்பாடு கவுர்மெண்ட் செஞ்சு கொடுத்தாங்கன்னா எல்லா மக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் உதவியாக இருக்கும் அதுபோக இந்தமாதிரி பேரிடர் மழைக்காலம் புயல் இந்தமாதிரி வந்துவிட்டு கொரோனா இந்தமாதிரி காலங்களில் செஞ்சால் ம மருத்துவ இதுக்கெல்லாம் வந்துவிட்டு ரெகுலரா எப்போதுமே செய்கிற மாதிரி செஞ்சாங்கன்னா எல்லா மக்களுக்குமே ரொம்பவும் உதவியாக இருக்கும் அதுக்காக கவுர்மெண்ட் ஒரு நடவடிக்கை எடுக்கணும் பொதுமக்கள் எல்லோருடைய சார்பாகவும் வந்துவிட்டு எனக்கு தெரிஞ்சதை நான் ஒரு கோரிக்கையாக முன் வைக்கிறேன்